இப்போ வந்து தமிழ்நாட்டில வந்து பாரம்பரியமாக கொண்டாடுறது வந்து பொங்கல் இப்போது இப்போ ரீசண்ட்டாக இப்போ கொண்டாடுனது வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கோம் அது வந்து இந்த நம்ம நிலத்துல விளைவிக்கிற பொருளுங்களை அதை எடுத்து அந்த தானியங்களை வந்து சூரிய பகவானுக்கு படைக்கிறதுதான் அது அதுப்போல் இப்போ நாங்கள் வேளாங்கண்ணியில இருக்கோம் வேளாங்கண்ணியில இருக்கிறதுனால நாங்கள் வந்து கிறிஸ்மஸு நியூஇயர் தான் இப்போது ரீசண்ட்டாக நாங்கள் கொண்டாடுனது மாதா கோவிலுக்கு வெளிநா வெளிநாட்டில இருந்து வெளி வெளி மாநிலம் வெளிநாடுகள் அதுமாதிரி எல்லாரும் வருவாங்கள் வந்து இந்த கோமாதாவிடம் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அது எதுக்காக வராங்கன்னால் அவங்களோடய வேண்டுதலை நிறைவே வேண்டுதல் எதுவும் வேண்டியிருப்பாங்க மாதாட்ட அதை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை வந்து அந்த காணிக்கையை வேண்டியிருப்பாங்க அதை வந்து செலுத்துறத்துக்காக காணிக்கை செலுத்துறத்துக்காக வருவாங்கள் அப்புறம் இதை விட்டு இங்கே எங்களுக்கு எங்கள் வேளாங்கண்ணி பக்கத்தில் அதாவது நாக மாவட்டத்துக்குள்ளையே வரது வந்து நாகூர் தர்கா அது வந்து தர்கா முஸ்லீம்ஸுங்க வந்து இது பண்ணுறாங்க அவங்களும் வந்து போன மாசத்தில் வந்து அந்த கொடியேற்றம் ஒரு பத்துநாள் அந்த விசேஷமாக அவங்க கொண்டாடுனாங்கள் முஸ்லிம்ஸுங்கல்லாம் அந்த முஸ்லிம்ங்கள் மட்டும்னு இல்லை எல்லாருமே இந்துஸ் கிறிஸ்ட்டின் எல்லாருமே அதை போய் அந்த விசேஷத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து இப்போ இந்த சிக்கல் சிங்காரவேலர் கோயில் இருக்குது பக்கத்தில் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்குது சிக்கல்னு அது ஒரு பத்து கிலோ மீட்டர் பக்கத்திலயே இருக்கிறதுனால அந்த வெளி மாநிலம் மாவட்டம் அதுமாதிரி இருந்தும் வந்து அந்த சிங்கா சிங்காரவேலர் கோவில் வந்து தரிசனம் பண்ணாங்கள் அங்கேயும் வந்து இந்துஸ் மட்டும்னு இல்லை முஸ்லிம்ஸும் போவாங்கள் கிறிஸ்டீன்ஸுங்க கூட அதை போய் பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்லா விசேஷமாக பண்ணுவாங்கள் அதனால் அது போய் வேடிக்கை பார்த்துட்ருந்தாங்க அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மற்ற பண்டிகைனு பார்க்க போனோம்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறாங்க தீபாவாளிங்கறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் தீப ஒளி வீட்டில வெளியே ஒளி ஏற்றி அதை வைக்கிறது அது அதில் வந்துட்டு பு புத்தாடை எடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அது எல்லாம் புத்தாடை எடுத்துட்டு வருவாங்கள் அதுப்போல் வெடிதான் அந்த குழந்தைங்க எல்லாமே அந்த வெடி வண்ண வண்ணமாக பறக்கிற அந்த வெடியை பார்த்து ஆசைப்படுவாங்க